இப்போ நான் பார்த்தீங்கனா இப்போ நீச்சல் அடிக்கும் போது குளிக்க போகும் போது பசங்களுக்கு வந்து அந்த செடி இருக்கிறது தெரியாமல் குதிச்சுட்டாங்க குதிக்கும் போது அங்கே செடி இருக்குதுன்னே தெரியாது அவர் பாட்டுக்கு குதிச்சுட்டாரு அப்புறம் பார்த்தா அங்கே போய் மாட்டிக்கிட்டார் மாட்டினதுக்கப்பறம் அப்போ நாங்கெல்லாம் போய்விட்டு அந்த செடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்பறம் தான் அவரை கூட்டிகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா ஆற்றுல குளிக்கும் போது அப்படி தான் ஒரு நாள் நாங்கள் குளிக்கிறதுக்கு போயிருந்தோம் திடீரெனு பார்த்தா தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சி திடீரெனு பார்த்தா தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு எங்கனால் அங்கே இருந்து வரவே முடியல நீச்சல் அடிச்சுட்டு நீச்சல் அடித்தா ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகுது அது மாதிரி ரொம்ப எங்களுக்கு பயமாகிருச்சி ரெண்டு மூணு டைம் அது மாதிரி மாட்டிக்கிட்டோம் குழியெல்லாம் இருந்துச்சி குழியில போய்விட்டு ஒரு பையன் மாட்டிக்கிட்டாப்பிடி அவரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் கிணத்துலியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்டு போய் மாட்டிக்கிட்டான் மாட்டினதுக்கப்பறம் நாங்கெல்லாம் போய்விட்டு அந்த செடியெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு அவரை போய் பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வெச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து இது பண்ணிணோம்